ரீசண்டாக ஆர்ட்ரு பண்ண லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆன்லைனில் இருக்கிற ரிவ்யூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆட்ஸு இதெல்லாம் பார்த்து தான் வந்துவிட்டு நம்ம லேப்டாப் வாங்கினோம் ஆனால் என்னென்னு கேட்டீங்கனா அந்தளவுக்கு அது வந்து பர்ஃபாமென்ஸே இல்லை அது ரொம்ப ரொம்ப டிஸ்அப்பாயிண்ட்டடாக இருந்தது வந்துவிட்டு அதோட டிஸ்பிளே கிளேரிட்டி தான் ஸ்பெக்கில் வந்துவிட்டு ஹெச்டி டிஸ்பிளே அந்த மாதிரிலா போட்றாங்க ஆட்ஸில் வந்துவிட்டு நிறையா க ரொம்ப கலர் கலராக வந்து டிஸ்பிளேஸ் எல்லாமே பர்ஃபாமென்ஸ் காட்டுறாங்க பட் ஆன் ஹேண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்கு டிஸ்பிளே கிளாரிட்டிங்கிறது ரொம்ப ஹெச்டி குவாலிட்டி வீடியோஸ் எல்லாமே வந்துவிட்டு அவ்வளோ நல்லா இல்லை ஸோ அவங்க சொன்ன ஸ்பெக்குக்கு டிஸ்பிளே இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு பெரிய பெரிய மைனஸ் அண்ட் தென் பார்த்தீங்னா அதில் வந்து பேக்லெட் கீபோர்ட் இல்லைங்கிறத வந்துவிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஸோ அது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சா பட் அது ஸ்பெக்கில் நான் பார்த்துருக்கணும் பட் பர்ஃபாமென்ஸுமே வந்து ரொம்ப லேகாக தான் ஃபீல் ஆகுது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்கின ஒரு லேப்டாப்பில் வந்துவிட்டு டிஸ்பிளே நல்லாயில்ல அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டிஸ்அப்பாயிண்ட்டடாக இருந்தது அண்ட் ஆல்ஸோ இந்த ப்ரோடக்ட் வந்து பிராண்டில் வந்து போம்போது காஸ்ட்லியாக இருக்குங்கிறக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் இ நம்ம லோக்கல் பிராண்டு வந்து பர்சேஸ் பண்ணுறோம் பட் அது வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்அப்பாயிண்ட்டடாக தான் இருக்குது பிராண்டு வந்து எவ்வளோ வேல்யூங்கிறதை வந்துவிட்டு ப்ரோடக்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போதான் தெரியுது அண்ட் இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ் ஆன்லைனில் வரக்கூடிய ஆட்ஸ் அந்த ரிவ்யூஸ் அதை பொறுத்து நம்ம வந்து ப்ரோடக்ட் வாங்குனோங்கனா இந்த மாதிரி மிகப்பெரிய ஏமாற்றம் வந்து இருக்குங்கிறது ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியுது